ஹாஸ்பிடல் லைனில் க்யூவில் நின்றுட்டு டோக்கன் போட்டுட்டு எவ்வளவோ நேரத்துக்கு அப்புறம் டாக்டரை பார்க்க அனுப்புகிறாங்க அதுவும் ஒரு நோட்டு வாங்கி கொண்டு போயி வச்சிடறாங்க உள்ளே அந்த நோட்டு நம்ம வந்தால்தான் உங்கள கூட்டிட்டு போணும் டாக்டர்கிட்டனு சொல்கிறாங்க அந்த நோட்டு நம்ம கையில் கிடைக்கிறதுக்கு அரை ஹவர் ஒரு ஹவர் ஆகிடுது அது நம்ம க்யுவில் நின்று போகிறத்துக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அந்தமாதிரி நிறைய மருத்துவமனையில் இருக்குது இருந்தாலும் குறிப்பிட்டு சொல்லணுனால் நான் போயிட்டு நின்றேன் ரெண்டு ஹாஸ்பிடலில் இப்போது லைனில் க்யூவில் நிற்கிறதுக்கே ஒரு அவர் ரெண்டு அவர் ஆகிடுது அந்தமாதிரி ட்ரீட்மண்ட் பார்த்துன்னு வந்திருக்குறோம் அங்கே போயி ட்ரீட்மண்ட் அதுக்கு மட்டும் பார்த்துட்டு வந்தால் பற்றாது ஊசி போடுகிறதுக்கு போய் நிற்போம் அங்கே பார்த்தா அவ்வளோ கூட்டம் இருக்கும் டேப்லட் வாங்கணும் மாத்தரை வாங்கணும்னு போனாக்க அங்கே அங்கே அவ்வளோ கூட்டம் இருக்கும் எல்லா இடத்துலயுமே கூட்டத்தில் நின்றுட்டு வந்து காலையில் போகிறவங்க சாயங்காலம் வீடு வந்து சேருவோம் அந்த ஹாஸ்பிடலுக்கே வெறுத்தருறதா இருக்குது என்ன பண்றது நல்லா கவனிக்கிறாங்களேனு சொல்லி அந்த ஹாஸ்பிடலுக்கு போகிறதா இருக்குது ஆனால அந்த கூட்டத்தை பார்த்த உடனே கஷ்டமாக இருக்குது இருக்கிற நோய் கூட இன்னும் கொஞ்சம் நோய் கூட வந்துடும் போலருக்கு அந்தளவு கஷ்டமாக இருக்குது கட்டணமும் வாங்குறாங்க வாங்கினாலும் கூட்டத்தை சமாளிக்க முடியலை அவ்வளோ கூட்டம் வந்துட்டு இருக்குது ஹாஸ்பிடலுக்கு